சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற உள்ளாட்சி மற்றும் அரசியல் கட்டமைப்புகள் எப்படி இருக்குனா நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு உள்ளாட்சி கட்டமைப்புகள் வந்து பிரிஞ்சுருக்கு அரசியல் கட்டமைப்புகள் வந்து ஆ தி மு க தி மு க அப்படின்னு இரண்டு கட்சிகள் இருக்கு இங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க காரைக்குடியோட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அப்படின்ற அவர் வந்து ரொம்ப சிறப்பான அவரோட பணியை ஆற்றிகிட்டு இருக்கார் இளையான்குடிலையும் இந்தமாதிரி நிறையா இடங்கள் இருக்கிற நிறையா நிறையா அதிகாரிகள் வந்து அவுங்களுடைய பணிகளை வந்து சிறப்பாக செஞ்சுகிட்டு இருக்காங்க இங்கே வந்து நிறையா புதிய புதிய சட்டங்கள் புதிய புதிய மக்களுக்கு அது தேவையான எல்லா சட்டங்களும் வந்து உடனடியாக அமல்படுத்தப்பட்டுகிட்டுருக்கு